ஹலோ கார்த்தி கார்த்திகை மெஸ்ஸுங்களா ஆ வணக்கம் சார் உங்கள்ட்ட இருந்து மத்தியானம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃபுல் மீல்ஸ் சாப்பாடு வாங்கிட்டு போய்ருந்தோம் அது என்ன ரசத்துலலாம் ஒன்றுமே இல்லை சாம்பாரில் உப்பில்லை சும்மா கூட்டு பொரியலெல்லாம் பேருக்கு வைச்சிருக்கீங்க குவாலிட்டி இல்லை ரைஸுலாம் சரியாக வேகவே இல்லை என்ன சார் இது இந்தமாதிரி ஆ உங்களை நம்பிதானே சார் வாங்குகிறோம்

அதல்லாம் இல்லை சார் என்ன சார் சும்மா பேருக்கு ஏதோ இது பண்ணிட்டு என்ன சார் இதுமாதிரி நாங்கள் ஏதோ காசு கொடுத்து சரி நல்லாயிருக்குன்னு ஒரு எண்ணத்தில் தான் வந்து சாப்பிட்ணுன்ட்டு வாங்குகிறோம் ஆ இதுமாதிரி இல்லை சார் ஒரு சாப்பாடு வாங்குகிறோம் பசி டையத்தில் வந்து வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம் அது அது வந்து இந்தமாதிரி இருந்தால் என்ன சார் இது அது அதேமாதிரி அதேமாதிரி கொஞ்சம் அதேமாதிரி இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சார் எல்லாத்துலேயுமே ஆ ஆ ஆ சார் ஆ இப்போ நாங்கள்லாம் ரெகுலர் கஸ்டமரு அதனால் வந்து உங்கள் மேலே உள்ள ட்ரஸ்ட்டில் தான் நாங்கள் வந்து சாப்பாடுலாம் வாங்குகிறோம் போகிறோம் வர்றோம் அதனால வந்து கொஞ்சம் குவாலிட்டிலாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்ல முறையில் பண்ணி கொடுங்க எங்களுக்குன்னு இல்லை எல்லோருக்குமே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்தால் தானே

இப்போ சாப்பாடுங்கிறது வந்து ஆ இப்போ அதேமாதிரி இந்தமாதிரி இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கங்க சார் கொஞ்சம் சரி சார் சரிங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ